வானொலி எனக்கு வந்து பிடிச்சது வந்து இந்த வானொலியிலே நயன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா முக்கியமான நியூஸெல்லாம் போட் போட்டிருக்காங்க எனக்கு வந்து அதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மிர்ச்சில ஒரு பாட்டு போடுவாங்க எட்டு மணியானால் நயன்டிஸ் பாட்டு அந்த பாட்டை வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன் ஏன்னு தெரியலை பட்டு இருந்தால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன் ஏன் எனக்கு தெரியல அதில் வந்து எனக்கு ரொம்ப ட்ராபிஃக்கான அந்த ட்ராஃபிக்கலெலாம் எங்கே எங்கே போகணும் எங்கே இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே திருப்பூருக்குள்ளேயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து எனக்கு அந்த ஒரு மெர்ச்சி பாலாஜினு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனால் அவர் வந்து நாங்கள் இன்ஸ்ட்டாகிராமில் மெசேஜ் பண்ணு பண்ணு பண்ணிணா பண்ணினா அதுக்கு ரிப்ளே பண்ணுவார் அவர் ஏன்னு பார்த்திட்டிங்கன்னா வந்து அந்த பழைய பாட்டெல்லாம் ஒரு எயிட்டிஸ் நயன்டிஸில் இப்போ விட்ட பாட்டையெல்லாம் அவர் இப்போ போட்டுட்டிருக்கார் அது ஏனால் இந்த இப் இப்போ வர ஜென்ரேஷனுக்கெல்லாம் அந்த நயன்டிஸ் பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்குது அது என்ன காரணம் தெரியலை இப்போது நிறைய வர மூவிஸ்லெல்லாம் இப்போ பழைய பாட்டில் தான் இப்போ போட்டு அதில் ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிவிட்றாங்க அதனால்தான் அந்த பழைய பாட்டெல்லாம் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பிடிச்சு அது பற்றி பேசி அதை கூகுளில் சர்ச் பண்ணி இப்போ ரீசண்டாக ஒரு பாட்டு அது நல்லா ஃபேமஸாகி அதை நைன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு எப்படிதான் தெரியலை ஆனால் அந்த பழைய பாட்டெல்லாம் அது வரக் காரணம் அந்த ரேடியோ வானொலியால் தான் வானொலி வந்து எவ்வளோ இம்பார்ட்டானா இப்போது ஒரு பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் பஸ் ட்ரைவர்ஸ்ஸெல்லாம் இப்போ யார்கிட்டையும் பேசமுடியாது ஒன்று லிசன் பண்ணிதான் வண்டியை ஓட்டணும் அதனாலதான் இந்த எஃப்எம்மெல்லாம் போட்டு மணிக்கணக்கில் தூங்காமல் வண்டி ஓட்டுவதெல்லாம் ரொம்ப சிரமம் அதனாலதான் அந்த எஃப்எம்மெல்லாம் யூஸாகுது வானொலி வந்து இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இப்போ அது யாருக்குமே தெரியமாட்டேங்குது கொஞ்ச காலத்தில் இப்போ வர இப்போ ட்ராஃபிக்கெல்லாம் இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ப இப்போ இப்போ பஸ்டாண்டுலேருந்து கிளம்புறோம் போகிறவழியெல்லாம் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது நம்ம இங்கிருந்து எப்படி பார்ப்போம் உடனே நம்ம எஃப்எம் போட்டு கேட்டோம்னா அந்த ட்ராஃபிக்கெல்லாம் எங்கே எங்கே எந்த வழியாக போகலாம் அப்படியெலாம் நமக்கு ரூட்டெலாம் சொல்லுவாங்க அதில்தான் அந்த எஃப்எம்லாம் கொஞ்சம் நல்லா இது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்காக எஃப்எம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஃப்எம்மில் பொறுத்தவரைக்கும் நயன்டி எயிட் த்ரீயில் ஒரு நிகழ்ச்சி வரும் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த ஸ்கோர் சொல்வது அந்த மேட்ச் ஸ்கோர் எனக்கு ஆல்ஸோ இன்னும் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதெல்லாம் கிரிக்கெட்லாம் லைவாக உட்காந்து பார்க்கமுடியாது ஆனால் லிஸன் பண்ணுவேன் ஆனால் ஹெட்ஸெட் போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போது கேட்பேன் அதில் வர ஸ்கோரு எல்லாம் ரன்னு கிரிக்கெடெலாம் நல்லா அநௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நயன்டி எயிட் பாயிண்ட் த்ரீயில் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப இது எனக்கு மேக்ஸிமம் வந்து இந்த பாட்டுதான் ரொம்ப பிடிக்கும் நயன்டிஸ் பாட்டு நயன்டிஸ் பாட்டுன்னு ஒன்று போடுவாங்க அதில் வந்து ஒரு பத்து பாட்டு போடுவாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப பழைய பாட்டைதான் போடுவாங்க ஏன்னு பார்த்திட்டிங்கனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனைதான் பழசை மறந்து புதுசா புது புதுப்பாட்டெல்லாம் போட்டு புரியாத பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க ஏனால் அந்த காலத்தில் வந்து ரொம்ப கருத்தான பாட்டெல்லாம் எழுதி அதுக்கு தரமான மியூசிகெலாம் போட்டு அமைச்சிருந்துருக்காங்க இப்போ வர இப்போ வர ஜென்ரேஷன்லாம் ஏதோதோ பாட்டை போட்டு மியூசிக்கை போட்டு ஆட ஆட விட்டுக்குறாங்க ஏனால் அப்போ பார்த்திங்கனா அந்த அந்த காலத்தில் பாட்டு எழுதறத்துக்கு முன்னாடியே மியூசிக் போடுறாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ வந்து மியூசிக் போட்டுதான் பாட்டு எழுதிவிட்டுதான் மியூசிக் போடுறாங்க அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டுருக்காங்க ஏனால் அந்த எஃப்எம்மில் வந்து பழையபாட்டுக்குத்தான் ஃபேமஸ் எஸ்எம் எஃப்எம் அவ்வளவுதான்